நீங்கள் வேலை செஞ்சால் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கணும் நீங்கள் அடுத்தவங்கட்ட இது இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கள்லாம் சொல்லக்கூடாது அது வந்து மேடத்துக்கிட்டே மட்டுந்தான் சொல்லணும் இப்படி இப்போ வேலை செய்கிறாங்க அப்படி வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி அடுத்தவங்கட்ட நியாயம் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து யார் உங்களுக்கு மேடமோ அவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து சொ இதெல்லாம் சொல்லணும் அவங்க மேடம் வந்து அதெல்லாம் சொ சொல்வாங்க நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அடுத்தவங்கிட்டே போய் நியாயம் சொல்லிக்கிட்டுருக்குறீங்க சண்டைனா சண்டை வாக்கிலத்தான் இருக்கணும் அப்புறம் அந்தாண்ட போய் ஒரு நியாயம் இந்தாண்ட போய் ஒரு நியாயம்லாம் பேசாதீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா என்ன நாங்கள் சண்டை இப்போ என்ன சண்டை பண்ணோம் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க சண்டைன்னா அது ஒரு சின்ன சண்டையாக தான் போகணும் இதெல்லாம் பெருசு சண்டையெல்லாம் போகக்கூடாது அது சி சின்ன சமாளிக்கிற மாதிரி சண்டை போ போடுங்க நீங்கள் ஏன் இப்படி வந்து பெரிய சண்டையாக இது வந்து கொண்டு வர்றீங்க எப்படி இது சமாளித்து எப்படி வேலை செய்யணும் ஒரு எல்லாம் அக்கம் பக்கம் வேலை செய்கிறாங்க பிடிக்கிறாங்க அவங்கள மாதிரி அனுசரித்து வேலை செய்யணும் ஒருத்தர் செய்யலாம் இந்தோ இங்கே இந்த ஒரு வேலையாக போய்ட்டு வர்றேன் நீங்கள் கொஞ்சம் ஏன் வேலையும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு போகணும் நீங்கள் சொல்லாம ஏன் போகிறீங்க நீங்கள் இதுக்கு மேலே சொல்லிவிட்டு போங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லிப்புட்டு போங்கள் அப்டின்னு சொல்லி நீங்கள் வந்து மேடத்துக்கிட்டே சொல்லிப்புட்டு போகணும்